ஹலோ வணக்கண்ண நான் வந்து நாகபட்டிணத்தில் இருந்து பேசுகிறேன் சரவணன் ம் பாலாஜி கேட்ரிங் சர்விஸ் தானே நம்ம ஃபிரண்டுக்கு காது குத்து ஒரு நாற்பது பேருக்கு சாப்பாடு வேணுங்கிறாங்க நாற்பதுங்குறது ஒரு அறுபது பேராக மாறுன்னு வச்சுங்களேன் ஒரு சாப்பாடு என்ன ரேட்டு சரி ஓகே என்னன்ன மெனு கொடுப்பீங்க ம் சரி மத்யானம் பன்னெண்டு மணிக்குலாம் எங்களுக்கு வரணும் சரி சாப்பாடு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துடுவீங்களா இல்லை நாங்கள் வா வந்து எடுத்துக்கணுமா சரி நீங்கள் சே கொடுத்துடுங்க ஓகே நீங்கள் எவ்வளோ என்ன பே பண்ண சொல்கிறீங்களோ அதை பே பண்ணிடுறோம் ஒரு மீல்ஸ் என்ன என்ன வெலை என்ன ரேட் வருதுண்ண சரி சரி என்னன்ன ஐட்டம் சரி சரி சரி சரி பாயசம் இருக்கா ஆ அப்பறம் இல நீங்கள் கொடுத்துட்றீங்களா சரி டேபிள் விரிப்பு வாட்ரு பாட்லு சர்வீஸ் பண்றத்துக்கு ஆள் ஓகே இதுக்குலாம் நாங்கள் தனியாக பே பண்ணணுமா சரி சரி அதுலாம் மொத்தமாக சேர்த்து ஒரு மீல்ஸ்க்கு ஒரு இலைக்கு எவ்வளோண்ணா வருது

ம் ஜனவரி பதினாலு ஆ ஆ காலைல பன்னண்டு மணிக்கு மத்யானம் மத்யானம் டைம் ஆ ஓகே ஆமாம் ம் சரி அவங்க அட்ரெஸ் சொல்லட்டுமா ஆ அப்பறம் முன்னாடியே இப்போ அவங்கள்ட்ட முன்னாடியே ஃபுல் பணமும் பே பண்ணணுமா இல்லை அட்வான்ஸ் கொடுத்துட்டு பிறகு நீங்கள் வந்தால் எல்லாம் முடித்த பிறகு செய்யட்டுங்களா அப்படிங்களா சரி ஓகே செஞ்சிடுறேன் ஒரு அறுபது இலைக்கி ஒரு இலைக்கி எவ்வளோன்னு கணக்குப் பண்ணி சொல்லுங்களேன் ஆ சரிங்க சார் சரிங்க சார் சரி நான் ஃபோன்மா ஃபோன்பே பண்ணிடலாமா ஃபோன்பே பண்ணட்டுமா சரி ஓகே சரி சரி இப்போ வந்து அட்ரஸ் வந்து எழுதிக்கிறிங்களா செங்கதிர் ம் செங்கதிர் நம்பர் நாலு குத்தப்பட்டோர் தோப்பு மேலப்போலகம் திருமருகல் நாகை மாவட்டம் ஆமாம் அதுதான் பக்கத்தில் திருமருகல் உள்ளார போவிங்கல்ல அண்ணா மண்டபம் இருக்கில்ல அதுக்குள்ள நேராக போனீங்கனால் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அவங்க வீடு ஆ சரி சரி ஓகே நான் ஃபோன்பே பண்ணிடறேன் ஓகே ஓகே அன்றைக்கி காலையில் ஒரு பதினோரு மணிக்குள்ள ஞாபகப்படுத்தட்டுமா சரி சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் உங்கள் விசிட்டிங் கார்ட் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு இடத்துல சாப்பிட்டுருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட் கொஞ்சம் எல்லாம் சூப்பராக செய்ங்க அதாவது நீங்களும் உங்கள் நீங்களும் பேர் வாங்கணும் சொன்னதுனால் நானும் பேர் வாங்கணும் ஓகேங்களா சரி சார் ஓகே சார்